ஹலோ ஃபாஸ்ட் ட்ராக் கால் ட்ராக்ஸிங்களா சார் நாங்கள் மாலையீடு புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம் சார் புதுக்கோட்டை மாலையீடு மௌண்டேன் ஸ்கூல் ஆப்போசிட்லேருந்து பேசுறோம் சார் சார் நாளைக்கு காலையில் எங்களுக்கு கார் ஒன்று வேணும் சார் ஆமாம் சார் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகலான்னு இருக்கோம்

ராமேஸ்வரம் என்னென்ன கார் சார் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது

மஹேந்திரா

ஆம்னி ஓகே சார் இண்டிகா ஏசி ஏசி நான் ஏசியா ஏசி கார் ஓகே சார் ஏசி கார் தான் சார் ஓகே ஏன்னால் அடிக்கின்ற வெயிலுக்கு ஏசியில் போகலேன்னா ரொம்ப கஷ்டம் சார் ம் ஓகே சார் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவிங்களா ஓ ஏசி காருக்குன்னு தனியாக அமௌண்ட்டு ஓகே சார் அதுக்கு எவ்வளோ சார் டிஃப்ரென்ஸ் வரும் ஓ ஒரு ஃபோர் ஃபைவ் ருப்பீஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே நோ ப்ராப்லம் சார் ஓ ஓகே அப்போ இண்டிகா கார் ஓகேவா இருக்கும் சார் நாங்கள் இங்கே நாலு பேரு சார் நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் இன்னொரு பையன் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் சின்ன பையன் தான் சார் அப்போ இண்டிகா கரெக்டாக இருக்குமா சார் ஓகே சார் ஏசி

ஓகே சார் இப்போ எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுவிங்க கிலோ மீட்டருக்கு ஃபிஃப்டீன் ருப்பீஸுங்களா ஓகே சார் வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் இருக்குமா சார் டிரைவர் சார்ஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே சார் கிலோ மீட்டர் ப்ளஸ் டிரைவர் சார்ஜ் ஓகே சார் காலையில் ஆறு மணிக்கு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு அந்த வண்டி அவைலபிளாக இருக்குமா சார் இண்டிகா மற்ற மற்ற வண்டியெலாம் இதே ரே அமௌண்ட்டில் தான் இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா சார் இல்லை கூட இருக்குமா சார் சார் எது சார் நீங்களே சொல்லுங்க சார் எந்த வண்டி சார் கம்ஃபர்ட்டபிளாக இருக்கும் போகிறதுக்கு ஓ இண்டிகாவே ஓகேவா சார் ஓகே சார் என் பையன் ஆசைப்படுவான் காரில் தான் போகணுன்னு ஆ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ ஓகே சார் ஓகே அந்த காரில் அந்த காரே ஓகே சார் ஆ ஏசி கார் தான் சார் ஓ நாங்கள் எந்த மாலையீடு சார் புதுக்கோட்டை மா புதுக்கோட்டை சாரதா கார்டன் சார் ஃபார்ட்டி சிக்ஸ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபாஸில் நகர் சாரதா கார்டன் மவுண்ஜன் ஸ்கூல் ஆப்போசிட் மவுண்ஜன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல சார் அதுக்கு ஆப்போசிட் புதுக்கோட்டை சார் ம் உங்களுக்கு நியர்பை தான் சார் நியர்பையில் தான் சார் இருக்கோம் நாங்கள் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சார் அனுப்புவிங்க ஆறு மணிக்கு வந்துருவாங்களா சார் ஆ நாங்கள் கிளம்பிருவோம் சார் நாங்கள் அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள கிளம்பிருவோம் சார் நீங்கள் வர சொல்லியிருங்க சார் அதுக்கு முன்னாடி கூட வர சொல்லிருங்க சார் ஃபைவ் தேர்ட்டிக்குனா அதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி கூட வர சொல்லிருங்க சார் நோ ப்ராப்லம் சார் ஆமாம் சார் கோவிலுக்கு போகிறோம் சார் ராமேஸ்வரம் கோவில் அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் நியர்பை என்னென்ன விசிட்டிங் ப்ளேஸஸ் இருக்கோ அங்கேலாம் பார்க்கலான்னு இருக்கோம் சார் ஓகே சார் ஃபுல் டே ஃபுல் டே ஃபுல் டே ஆக்குபை பண்ணுற மாதிரி தான் சார்

அப்போ அந்த டிரைவர் ஆ ஓகே சார்

டிரைவருக்கும் நாங்களே பே பண்ணுற மாதிரி இருக்குமா சார் ஃபுட்டு இதெல்லாம் ஓ அதெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்களா சார்

ஓகே அப்போ கரெக்டாக நாளைக்கு காலையில் கொண்டு வந்து கொ வந்துடும்ல சார் காரு ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் ஓகே சார் யூ சார் ம் ஓகே சார் ஓ ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் இந்த நம்பர் வேணாம் சார் என் ஹஸ்பண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் ஆ டபுள் நயன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ்

ஆமாம் சார் அவர் நம்பர் தான் சார் அவருக்கே டேரக்ட்டா கால் பண்ணுங்க சார் அவர் கரெக்ட்டாக அட்ரஸ் சொல்லிருவாரு நீங்கள் வந்துருங்க சார் அந்த டைம் நான் குழந்தைய வச்சுட்டு வேலை பார்த்துட்டுருப்பேன் எடுக்க முடியுமோ என்னமோன்னு தெரியல சார் நீங்கள் அப்போவே ஃபோன் பண்ணி அவர்கிட்டேயே பேசிக்கோங்க சார் கரெக்ட்டா ரீச் ஆயிருவாங்கல்ல சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ